ம் ஹலோ யார் பேசுகிறது ஆ ஆமாங்க ஹோண்டா ஷோரூம் தான் ஓ அப்படிங்களா ஆ ம் ம் ஓகேங்க ஆ கண்டிப்பாங்க மேடம் அந்த யூனிட் ஃபைவ் அப்படிங்கிற காரில் மொத்தம் மூணு கலர் வேரியேஷன்ஸ் வருதுங்க ஆக்சுவலாக வொயிட்டு கிரே இந்த மூணு கலரில் உங்களுக்கு கிடைக்குங்க சில்வர் வொயிட் இந்த மூணு கலர் இருக்கு ஆமாம்ங்க இந்த மூணு கலரில் வேரியேஷன்ஸ் வருதுங்க இந்த கார் வந்து ஃபை சீட்டர் காருங்க அஞ்சு பேர் உட்காந்து போகறமாரி இருக்கும் ஸோ ட்ரைவரோட சேர்த்து அஞ்சு பேர் உட்காந்துக்கலாம் ரொம்பவுமே ஸ்பேசியஸ்ஸாகருக்கும் சீட்டை வந்து இல்லை ட்ரைவரோட சேர்த்து அஞ்சு பேருங்க ஆ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகருக்கும் பின்னாடியுமே வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து நிறைய வச்சு வச்சுக்கலாம் ஸோ பின்னாடி வந்து எங்கேயாவுது பெரிய லாங் ட்ரைவ் போகறோன்னா நம்ம தூங்குறமாதிரி கூட சீட்ஸை வந்து பின்னாடி நகர்த்தி நாம இது பண்ண முடியும்ங்க இது வந்து ரெண்டு மாடல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் இப்போ வந்து எலெக்ட்ரிக் கார் எலெக்ட்ரிக் வெர்ஷன்ஸ் தான் இதில் வருது ஸோ கரெண்ட்ல தான் ஸோ அது வந்து இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பொருத்து தாங்க சொல்ல முடியும் எலெக்ட்ரிக்கில் வந்து அதிக மைலேஜ் கிடைக்கும் ஆனால் நம்ம நாட்டில் வந்து நிறையா அந்த சார்ஜிங் போடுற ஸ்டேஷன்ஸ் வந்து கம்மி அதனால் வந்து நாம பெட்ரோல் இல்லைனா கேஸ் வந்து பிரிஃபேர் பண்ணலாங்க ஆக்சுவலாக

ஆ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு அப்படிங்களா காரோட பே பேசிக் மாடலுக்கு வந்து பத்து லட்சம் ஆகுதுங்க ஸோ இஎம்ஐ போட்டிங்கன்னா மினிமம் பத்தாயிரத்துலந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க டவுன் பேமண்ட்டு ஒரு லட்சம் கட்டிடலாங்க மீதியிருக்கிற ஒம்பது லட்சத்தை ஆமாம்ங்க டவுன் பேமண்ட் ஒரு லட்சம் கட்டிவிட்டிங்கன்னா மீதி உள்ள ஒம்பது லட்சத்துக்கு வந்து இஎம்ஐ போட்டுக்கலாங்க அது நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச பேங்க்லர்ந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் எந்தவொரு நீங்கள் எங்கேயும் அலையலாம் தேவை இல்லை நாங்களே எல்லாமே அ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க இப்போ இஎம்ஐ பத்தாயிரத்துலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மாதம் பத்தாயிரம் கட்டலாம் அப்படி கட்டும்போது ஒரு மாதத்துக்குள்ள முடியிற மாதிரி பார்த்துக்குலாங்க உங்களுக்கு இடையிலே எதாவது பணம் வந்துச்சின்னா முன்னாடியே வந்து லோனை க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் கூட நாங்கள் பண்ணித்தாரங்க ஆ ம்